எங்கள் கார் டிரைவர் நாங்கள் ஊட்டி போலானுருக்கங்க ஃபேமிலியோடய அதுக்கு தகுந்த மாதிரி வாடகைக்கு வண்டி வேணும் என்ன ரேட்ல இது பண்ணுறீங்க நாலு பேர் போகிற மாதிரி இருந்தால் எந்த வண்டி வரும் சின்ன வண்டி வருமா இல்லை கொஞ்சம் பெரிய வண்டியா வருமா அதுக்கு வாடகை எப்படி கிலோ மீட்டர் கணக்கில் சார்ஜ் பண்ணுவீங்களா இல்லை நாள் வாடகை சார்ஜ் பண்ணுவீங்களா டீசல் நாங்கள் போடணுமா இல்லை டிரைவர் பேட்டா கிலோ மீட்டர் வாடகையில வந்தால் எப்படி எவ்வளோ வரும் கிலோமீட்டர்க்குன்னாக்க டீசலுக்கு அந்த இதலாம் உங்கள் இதில் வந்துடுமா இல்லை டோல் டேக்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் தனியாக பே பண்ணணுமா டிரைவர் பேட்டா தனியாக கொடுக்கணுமா நாள் வாடகையில எடுத்தால் குறையுமா இல்லை கிலோ மீட்டர் வாடகையில எடுத்தா ரேட் கம்மியாக வருமா அப் அண் டவுன் என்ன கிலோ மீட்டர் போய்ட்டு வரும் டிரைவருக்கு பேட்டா ஒரு நாளைக்கு எவ்வளவு இப்போ நாலு பேர் போகிற காருக்கும் எங்களுக்கு ஒரு கொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அதே மாதிரி ஆறு பேர் போகிற மாதிரிருந்தா அது பெரிய வண்டியாக கொஞ்சம் பெரிய வண்டியாக வேணும் நாங்கள் லக்கேஜ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சிருக்கிறோம் லக்கேஜ்ஜூம் வைக்கிற மாதிரி கொஞ்சம் இடம் வேணும் எங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வண்டி எடுத்தால் அதுக்கு கிலோமீட்டருக்கு என்ன வாடகை வரும் அதுக்கு பெட்ரோல் டீசல் அந்த மாதிரி ஏதாவது தனியாக நாங்கள் கொடுக்கணுமா டிரைவர் பேட்டாவுக்கு தனியாக கொடுக்கணுமா டோல்கேட்டுக்கு நாங்கள் பே பண்ணனுமா இல்லை அது வந்து நீங்களே பே பண்ணிடுவீங்களா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எங்களுக்கு டீடெயில்ஸ் சொன்னீங்கன்னாக்க அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து டூர் போறதுக்கான ப்ரோக்ராம் வந்து இது பண்ணுவோம் நீங்கள் மெசேஜ்ஜாக அனுப்பிச்சாலும் சரிங்க இல்லை கொட்டேஷன் எப்படி இது பண்ணுவீங்கள் இது டிரைவர் உங்க கிட்ட கேட்கணுமா இல்லை ஓனர்கிட்ட தான் அதை வந்து கன்சல்ட் பண்ணுமா அப்படியே கொஞ்சம் எங்களுக்கு டீடைல் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்